இப்பொழுது காலக்கட்டங்கள் இயற்கை மாறிக்கிட்டே வருதுங்க தை மாதம் தை மாசி இலை உதிர்கிற காலம் தை மாசி இலை மரத்தில் இருக்கிற பழுத்த இலைகள் பூராவும் உதிர்ந்து புதிதாக துளிர் அடித்து தழைஞ்சி வளரும் ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போயிடுச்சுங்க தை மாதம் தென்றல் காற்று அருமையாக அடிக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி தென்றல் காற்றுக்கு இணையான காற்று எதுவுமே இல்லைங்க அதேபோல் தென்றல் முடிந்த உடனே மேகாற்று மேற்கேயிருந்து நிறையா காற்று அடிக்குங்க காற்று அடிக்கிறது வைகாசி வைகாசி மாதம் பிறந்தால் வாய் திறந்த காற்று அப்படின் சொல்லுவாங்க அந்த காற்று அடிக்கும்பொழுது எங்களுக்கு இந்த தஞ்சை மாவட்டம் உள்ள மக்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுங்க காற்று அடிக்க அடிக்க மேலே நிறைய மழை பெய்யும் குடகுல மழை பெய்யும் அங்கேயிருந்து தண்ணி நிறையா வரும் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் இப்பொழுது மாறி போய் விட்டது காரணம் அங்கே இருக்கிற மரங்கள் பூராவும் வெட்டுப்பட்டு விட்டன மக்கா மரங்கள் இருந்தாதானேங்கள்ய்யா குளிர்ச்சியில் மழை பெய்யும் வறண்டு போயிடுச்சுன்னா எப்படி மழை பெய்யும் பெய்யாது அதே போல் பருவ மழைகள் வட மேற்கு வட கிழக்கு இந்த மழைகள் ஐப்பசி கார்த்திகையில் வட கிழக்கு பருவ மழை பெய்யும் மூணு மாதம் தொடர்ந்து பெய்யுங்க இப்போ அதுவும் மாறி போய்டுச்சு ஆற்றுலலாம் மணல் பூராவும் அள்ளப்பட்டு விட்டது கிராமங்களில் மரங்களும் வெட்டு பட்டுடுச்சு மரங்கள் பூராவும் வெட்டிடுறாங்க வீட்டுக்கு கட்டுறாங்க கால்வாய்க்கு வெட்டிடுறாங்க ஆற்றுல இருக்கிற மண் பூராவும் தோண்டி தோண்டி அள்ளிவிட்டாங்க இதனால கிராம ஆற்று ஓரம் உள்ள கிராமத்தில் இருக்கிற மரங்கள் பூராவும் காஞ்சு பட்டு போயிடுச்சுங்க இதே திருவையாற்றுக்கு மேற்கால் சாத்தனூரில் என்னுடைய மகள் நான் அங்கே கட்டி கொடுத்துருக்கேங்க அந்த த அவங்க கொல்லையில் பதினஞ்சு தென்னை மரம் பட்டு போச்சு நாலு பலா மரம் கெட்டு போச்சுங்க அஞ்சு மாமரம் கெட்டு போச்சு எல்லாம் பட்டு போச்சு கெட்டு போகலைங்க த தண்ணி இல்லாமல் பட்டு போச்சு காரணம் ஆற்றுல மண்ணள்ளி வறண்டதுதாங்க காரணம் இதே கல்லணைக்கும் கெழக்கே படுகையில் என்னுடைய மனைவியுடைய அக்கா வீடு அங்கே அதே போல்தாங்க தென்னை மரம் மாமரம் நிறையா எல்லாமே பட்டு போய் அந்த கொல்லையே வெறிச்சோடி கிடக்குங்க இதுகெல்லாம் காரணம் மண் அள்ளுறதுதான் காரணம் அதுக்கு முன்னே இங்கேயிருந்து போய் ஆற்றுல கொஞ்சோண்டு தண்ணியை தோண்டினா அருமையான குடி தண்ணி கிடைக்கும் ஆனால் இப்போ குடி தண்ணியே கிடையாதுங்க எவ்வளோ தோண்டினாலும் குடி தண்ணி கிடையாது கொல்லிடத்துல தண்ணி போகுதுங்க காசு போட்டால் காசு தெரியும் ஆனால் இப்போ எதுவுமே தண்ணி இருந்தும் இல்லைங்க நாங்கள் போடணும் எடுக்கணும் தெரியணும் எதுவுமே கிடையாதுங்க இயற்கையெல்லாம் மாறி போச்சு மழை பெய்கிறதும் மாறி போச்சு காலம் தவறி மழை பெய்யுது மக்களும் மாறி விட்டாங்க காலம் எப்படி ஆகும் எல்லாமே மாறி மாறி மாறி வந்துகிட்டேதாங்க இருக்குது நிலைமையானது எதுவுமே இல்லை தென்றல் காற்று அடிக்குதான்னா இல்லை மேகாற்று அடிக்குதுன்னா இல்லை வட காற்று அடிக்குதான்னா இல்லைங்க மக்கள் ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாகிட்ருக்காங்க இதுதாங்க உள்ள நடை முறை